நான் என்னை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் என் கதாபாத்திரம் எப்படி இருக்கும் என்றால் நான் என் சுற்று பகுதியில் இருக்கும் நபரிடம் பழகும்போது அவர் எப்படி பட்டவர் எந்த வே எந்த விஷயத்திற்கு எப்படி சிந்திப்பார் எந்த செயலை எப்படி செய்வார் இவர் எதை சொன்னால் நம்புவார் எதை சொன்னால் நம்ப மாட்டார் எந்த அளவுக்கு இவரிடம் பேசினால் உண்மையாக இருக்கும் எந்த அளவுக்கு இவரிடம் நாம் விசுவாசமாக இரு இருந்தால் அவர் நமக்கு விசுவாசமாக இருப்பார் என்பதை கண்டிப்பாக நிச்சயமாக சிறிது நாட்களிலே அவரிடம் பழகி பேச ஆரம்பித்த சிறிது நாட்களிலே நான் கண்டறிந்து விடுவேன் கண்டறிவது வேண்டும் என்பதற்காகவே இந்த பழக்கத்தை மேற்கொள்ள மாட்டேன் அவரிடம் பேசும்பொழுதே எனக்குள் என் கடவுள் என்னை ப இப்படி படைத்து விட்டார் என்பதைதான் நான் உணர்கிறேன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற திட்டம் எனக்கில்லை எனது படைப்பே அவ்வாறு என்பதால் நான் ஒரு மனிதரை எளிதாக புரிந்துகொள் புரிந்துகொள்வேன் அப்படி இருக்கும் நேரத்தில் ஒரு எந்த ஒரு செயலையும் அவரிடம் சொல்லி சொல்லியோ செய்து காட்டியோ நான் அவரிடம் எந்த காரியத்தை நான் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்னோ அந்த காரியத்தை சாதித்து விடுவேன் என்னுடைய பேச்சு திறமை அவ்வளவு அளிது அற்புதமாக நம்பும் வகை நம்பும் வகையில் இருக்கும் என்பதை அவர் மனதில் இட்டு விடுவேன் அவர் மூளையும் அதை சொல்லிக் கேட்டு என் பேச்சிக்கு அவரை மயங்க வைத்து என் பேச்சிக்கு அவரை ஆட வைத்து விடுவேன் மேலும் அவருக்கு என்ன பிடிக்கும் என்பதை நான் தெரிந்து பிடித்த விஷயத்தை முதலில் வைத்து எனக்கு என்ன காரியம் ஆக வேண்டுமோ அந்த காரியத்தை பின்பு வைத்து அந் பிடித்த விஷயத்தை சிறிது நேரம் உரையாடுவேன் உரையாடி அவர் மனதையும் அவர் மூளையும் சிறப்பாக வைத்து விட்டு பின்பு எனக்கு தேவையான விஷயத்தை நான் அவரிடம் கூறும்பொழுது இ இரண்டு மூன்று வார்த்தைகள் மட்டும் கூறாமல் அதை ஒரு கட்டுரையாகவே அவரிடம் சொல்வேன் சொல்லும்பொழுது என் நான் எப்படி அவர் மனதுக்கு பிடித்தமானவன் என்பதை காட்டி முதலில் பேசினோ அடுத்து நான் எனக்காக பேசும் அந்த வார்த்தையில் அந்த பிடித்த விஷயம் எனக்காக இறங்கி வேலை செய்யும் பட்சத்தில் வந்து விடும் அப்படி வரும் வேளையில் அவர் என் பெ என் பாட்டுக்கு ஆட வைத்து விடுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சமூகம் எப்படி இருக்கும் என்பதையும் எனக்கு ஓராய தோராயமாக தெரிந்து கொண்டு சமூகம் எப்படி நினைக்கும் உன் சொந்தக்காரர்கள் எப்படி நினைப்பார்கள் என்று பேசி அவர் மனதை நான் கரைத்து அவர் என் பக்கம் இழுத்து விடும் அளவிற்கு எனக்கு பேச்சு திறமை உள்ளது